நான் வீட்டில் என் பொழுதுபோக்கும்போது பாட்டு கேட்பேன் தூங்குவேன் நல்லா சாப்பிடுவேன் அப்புறோம் காலேஜ் போயிவிட்டு வந்தக்கப்புறம் சாங்ஸ் கேட்டு ஹோம்ஒர்க் எதாவது இருந்தா படிச்சிவிட்டு பாடல்கள் நடனம் புத்தகம் படிப்பேன் அப்புறம் போர் அடிச்சிச்சின்னா சில்ட்ரன்ஸ் கூட வந்து ஜாலியாக விளாண்ட்ருப்பேன் நிறையா ஃபெசிலிட்டீஸ் இருக்கு கேரம் விளாடுவோம் ஃபுட்பால் விளாடுவோம் நிறையா இருக்கு அந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டு நான் வந்து ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் பொழுதுபோக்கு இனி எதுக்குன்னா வந்து சமையல் குறிப்பு பார்ப்பேன் அப்புறம் அம்மாக்கிட்ட ஸ்டோரீஸ் அவங்க முந்தைய காலத்து ஸ்டோரீஸ் எல்லாம் கேட்பேன் காலேஜ் ஒர்க்ஸ் எதாவது இருந்தா அதுவும் பண்ணுவேன் அப்புறம் காலேஜ் போயிவிட்டு வந்துவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க கூட பார்ப்பேன் ஃபோன் பார்ப்பேன் சாங்ஸ் கேட்பேன் டிவி பார்ப்பேன் அதுல எல்லாம் எங்கள் அம்மாங்களோட ஸ்டோரீயை கேட்டுவிட்டு அவங்க என்னென்ன பண்ணுவாங்க எப்படி எப்படி இருந்தாங்க அதைப் பற்றிலாம் கேட்டு என்ஜாய் பண்ணுவேன் அப்புறோம் அப்பா வந்து சொல்லுவாங்க நாங்கள் முதல்லாம் இந்த மாதிரிலாம் கஷ்டலாம் பட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களோட ஸ்டோரீஸ் எல்லாம் கேட்டு அவங்க வந்து இப்பில்லாம் இருந்தாங்க நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பார்த்து இருங்க அப்பில்லாம் சொல்லுவாங்க அப்புறம் பாட்டிங்களோட ஸ்டோரீஸு தாத்தாங்களோட ஸ்டோரீஸு இப்போ உலகம் எப்படி இருக்கு இப்போ ஜெனரேஷனில் எப்படி இருக்கு அதைப் பற்றிலாம் கேட்போம் அப்புறம் படம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆற்றுக்குப் போய் குளிப்போம் ஜாலியாக விளாடுவோம் மீன் பிடிப்போம் ஆற்றுக்குப் போனாலே நாங்கள் சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டுப் போயிவிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு மீன் பிடிச்சிட்டு அப்புறம்தான் வருவோம் இந்த மாதிரி ஜாலியாக ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணுறேன் என்ஜாய் பண்ணேன் இந்த ஜாலி இந்த பொழுதுபோக்கு நேரங்களில் லீவ் டைம்ல எல்லாம் கொரோனா லாக்டவுன் டைம்ல எல்லாம் நாங்களாம் ஜாலியாக விளாண்ட்ருந்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சி லாக்டவுன் மாதிரியே தெரியலை என்ன ஷா கடைங்கள் எல்லாம் இருக்காது அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட முடியாது அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் கடைக்குலாம் போய் இந்த மாதிரிலாம் இருந்துச்சி அந்த மாதிரி தான் நாங்கள் வெ வெட்டியாக இருக்கும்போது யூஸ் பண்ணி பொழுதுபோக்கு நேரங்களில் இந்த மாதிரி தான் இருந்தோம் வேறு எதுவுமே பண்ணலை இருந்துச்சி